இந்திய வேலை வாய்ப்புன்றது வந்து இங்கே இந்தியாவில இப்போதைக்கு வந்து ரொம்ப கம்மியாகதான் இருக்குது நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க படிச்சும் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்கள் டிகிரி முடித்து டபுள் டிகிரி முடிச்சவங்கள் எல்லாருமே ஃபிளாட்ஃபார்ம்ல கடைபோட்டு வேலை பார்க்கற நிலைமைக்கூட தள்ளியிருக்காங்க எல்லாரும் அதனால் வேலை வாய்ப்புகள்ன்றது வந்து இளைஞர்களை இளைஞர்கள் மத்தியில் வந்து ரொம்ப கம்மியாகதான் இருக்குது அதுவும் இல்லாமல் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடையாது அதுகேற்ற சம்பளமும் கிடையாது அப்படி சம்பளமும் வாங்கினாலும் இருக்கிற விலவாசிலே எல்லாமே அது ச சரியாக போய்டுது வீட்டு வாடகை ஒரு பால் வாங்கினாலும் முப்பதுரூபா ஆயிருச்சு இப்போ பதினஞ்சிரூபா இருந்த பால் முப்பதுரூவா ஆயிருச்சு பஸ்ஸு டிக்கெட்டு முதக்கொண்டு எல்லாமே ரொம்ப அதிகமான விலையில வச்சிகிட்ருக்காங்க அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கள் மிடில் க்ளாஸாக இருந்தாலும் சரி ஹையர் க்ளாஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இப்போ வேலை பற்றாக்குறைன்றது வந்து ஒரு சவாலாகதான் இருக்குது எல்லாருக்கும்